சந்தை வந்து எங்கூர் அன்னூர் சந்தை இருக்குது காரமடையில் சந்தை இருக்குது இன்னும் மொத்தமும் எல்லாமே இருக்குது ஆடு மாடு முதலாவது சந்தையிலேயே விற்கிறாங்க ஆனால் அப்போ வந்து கையில் காசு கொண்டு போய் எல்லாம் வாங்குவோம் பொருள் இப்போ வந்து ஆன்லைன்ல வாங்குகிறதுனால எல்லாருக்கும் அது சாத்தியபட்றதில்லை ஆன்லைன்ல படித்தவங்க இந்த ஆன்லைன்ல பணம் எடுத்து போட்டுடுறாங்க இன்னும் படிக்காத பாமர மக்களல்லாம் அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியிறதில்லை எப்படி போடுறதுன்னு தெரியிறதில்லை அது தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கோணுமா இருக்குது அதேமாதிரி கொடுத்தாலுமே அது இருக்கிற அமௌண்டை விட ரெண்டு பாகமாக ஜெயிச்சி அவங்க வாங்கிட்டு போயிடுறா இதனால ஏழை மக்களும் ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க அதேமாதிரி இது சந்தையில வந்து எல்லா பொருளுமே வாங்கலாம் ஆனால் மொத்தமாக வியாபாரம் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அது சில்லற நம்ம மாதிரி வாங்குகிறவுங்கக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அங்கே கொண்டு போய் மொத்தமாக ஒரு ஒருத்தருக்கு வித்துடுறாங்க அவங்க பிரிச்சு கேட்டால் எங்களுக்கு தர மாட்டேங்குறாங்க நாங்கள் இதே அப்படியே கொண்டுபோய் வேற ஒருத்தருக்கு கை மாற்றிவிடுவோம் இதெல்லாம் பிரிச்சு தந்தால் எங்களுக்கு அதில் லாபம் கிடைக்காது அப்படின்ட் இந்த இப்போ சின்ன சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் அது கொடுக்குறதில்ல அவங்க கடைசியில வந்து அதுக்கு உண்டான பணத்தையும் வாங்க முடியிறதில்லை அந்த சின்ன வியாபாரிங்க பாவம் ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க நாங்கள் வாங்குகிற மக்களும் பாதிக்கப்படுறாங்க அந்த காசு கொடுத்து வாங்குறதுக்கும் எங்களனால் முடியிறதில்லை கடைசியில் வந்து அந்த கெட்டுப்போன காய்கறி வாடிப்போனது இது மாதிரிதான் கொண்டு வந்து விற்கிறாங்க அதையும் நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிற சூழ்நிலையில் இருக்குது வாங்கிதான் ஆகணும் சூழ்நிலை இருக்குது இந்த பெரும்பணக்காரர்கள்லாம் அதை ஆன்லைன் மூலியமாக அங்கங்கே அங்கே கைமாற்றி விடுறதுனால பாமர ஏழை ஜனங்களுக்கு அது ரொம்பவுமே பாதிக்குது